பொதுவாகவே புத்தகம் படிக்கும் போது அந்த புத்தகத்தில் வர கதாபாத்திரங்கள் கதைகள் எல்லாமே உண்மையான சம்பவங்கள் அடிப்படையில் நடந்த மாதிரி நினச்சு தான் நான் புத்தகங்களை எல்லாம் படிப்பேன் ஆனால் ஒரு சில புத்தகங்கள் நிஜமாவே உண்மையான சம்பவங்கள அடிப்படையாக வைச்சு தான் எழுதிருப்பாங்க அந்தமாதிரி புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு நிஜமாகவே ரொம்பவே பிடிக்கும் அந்த புத்தகங்களில் என்ன நல்லா இருக்கும்னால் நம்ம ஒன்று படிச்சுட்டு இருக்கும்போது அடுத்து என்ன நடக்கும்னு நம்மளால் யூகிக்க முடியாது நம்ம ஒன்று யூகித்து வச்சுருந்தாலும் அது அதுபடியே வந்தாலும் நம்ம நினச்சத விட ஒரு கட்டம் மேலே இருக்கும் அந்த மாதிரி உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக வச்சு எழுதுன புத்தகங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமானதாக இருக்கும் அந்த புத்தகங்களே சுவாரஸ்யமானதாக இருந்தாலும் அந்த புத்தகத்தில் என்னெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதில் எல்லாமே நடுவில் வர ஒரு சில கதாபாத்திரங்கள் அந்த கதைக்கு சம்பந்தமில்லாதாக தான் இருக்கும் ஆனால் அதோடய ஆழம் ரொம்பவே நல்லா ஆழ்ந்து எழுதிருப்பாங்க அந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் வர ஒரு சில புத்தகங்கள் ரொம்பவே படிக்கவும் நல்லாயிருக்கும் படிக்கிற ஆர்வத்தையும் தூண்டும் அந்த மாதிரியான புத்தகங்கள் எல்லாமே படிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக கொண்ட புத்தகங்கள்னு பார்த்தா நான் நிறைய புத்தகங்கள் படிச்சுருக்கேன் அந்த புத்தகங்கள் எல்லாமே ஒரு ஒரு கதை அந்த மாதிரி ஒரு ஒரு கதையும் நமக்கு ஒரு ஒரு ஞாபகத்தை கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு சிலது எல்லாம் நம்மளை தூண்டும் நல்ல செயல்கள் செய்ய தூண்டும் ஒரு சிலது எல்லாம் எப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் அப்புறம் வேறு சில புத்தகங்கள் எல்லாம் அவர்களோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள சொல்லும்போது நமக்கும் இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுல்லே அப்போ நாம் என்ன பண்ணிணோம் அப்படிங்கிறதையெல்லாம் நினைவுக்கூர்கிற விதமாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்தமா இந்தமாதிரி உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக வச்சு எழுதுற புத்தகங்கள் எல்லாமே எல்லாேருக்குமே ஒரு வித தூண்டுதல் கண்டிப்பாகவே கொடுக்கும்